வணக்கம் தமிழ்நாட்டின் கல்வி தரத்துக்கு பின்புலமாக இருக்கிறது என்னென்னா என்னென்ன முக்கியமானதாக பாக்கிறது வந்து எல்லா மக்களுக்கும் கல்விங்கிற ஒரு ஒரு அழிக்க முடியாத ஒரு சொத்து வந்து எல்லா மக்களுக்கும் பாகுபாடின்றி கிடைக்கணுங்கிறத தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து நடத்தி அதை சிறப்பாகவும் செஞ்சுக்கிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து ஜாதி மத இன வேறுபாடு இன்றி எல்லா மக்களும் ஒரே மாதிரி நடத்தணும்ன்ட்டு பாக்கிறதையும் இந்த கல்வி தரத்தின் ஒரு முக்கிய பாகுபாடாக நான் அதை பாக்கிறேன் ஏன்னா முன்னாடி இருந்த நம்ம காலகட்டத்தில் ஜாதி வேறுபாடு இன வேறுபாடு இப்படி எல்லோரையும் பிரித்து ஒரு கல்வியை நடத்திட்டுருந்தாங்க கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் இப்போது வந்து அந்த டிஃப்ரெண்ட்ஸ் அந்த இந்த ஜாதி இன மக்கள் மொழி இப்படி வேறுபாடு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த இதையே நான் இந்த ஒரு கல்வி தரத்துக்கான ஒரு முக்கிய பங்காக நான் பாக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பணம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நிறைய இங்கே நடக்கிற கல்வி முறைகேடுகளுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எல்லா மக்களும் இதில் பயன்பெறணுங்கிறதுக்காக அரசு வந்து கவர்மெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் நிறையவே ரன் பண்ணிட்டுருக்காங்க அதை கரெக்டாகவும் ரன் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில மாணவர்கள் வந்து மேல் படிப்பு படிக்க முடியாமல் படிப்பு கல்வியை வந்து தடைப்படுற மாதிரி இருக்க மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து அந்த மாணவர்களும் நல்ல மேல் மேல் படிப்புகளை படித்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறதுக்கு ஒரு உதவியாக அந்த ஸ்காலர்ஷிப்ங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து அந்த திட்டத்தை கரெக்டாகவும் செஞ்சுக்கிட்ருக்காங்க ஏன்னா பழங்குடியின மக்களுக்கு உங்களுக்கே தெரியும் பழங்குடியின மக்களுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு படிப்புங்கிற ஒரு விஷயத்தையே அவங்களால் பண்ண முடியாத ஒரு சூல்நிலையில் இருந்தாங்க ஆனால் இப்போது அந்த மாதிரி உள்ள மக்களும் இதில் வந்து பயன்பெற்று கல்வியை பெற முடியும் கல்வின்ற ஒரு சொத்து அவங்களுக்கும் கிடைக்குன்றத இந்த தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து செஞ்சு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் மூலிமா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லோருக்குமே கல்விங்கிற தரத்தை எல்லா மக்களுக்கும் சென்றடைகிற மாதிரி ஒரு விஷயத்த ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க இந்த விஷியம் மிகவும் வரவேற்க தக்கதாகவும் ஊக்கப்படுத்தவும் ஊக்கம் உள்ளதாக ஆகவும் இருக்குது நன்றி